ஹலோ சார் அசத்தல் உணவகமா கொஞ்சம் டெலிவரி செக்ஷனுக்கு கனக்ஷன் கொடுப்பிங்களா ஓ நீங்கள் தான் டெலிவரி செக்ஷனா சரி குறிச்சிக்கங்க ரெண்டு சிக்கென் பிரியாணி வேணும் ரெண்டு மட்டன் பிரியாணி வேணும் ஒரு ஈரல் பிரியாணி வேணும் ஒரு சிக்கென் சுக்கா நாலு ஐஸ்கீரிமு இதெல்லாம் பேக் பண்ணி ஐஸ்வர்யா நகருக்கு கொண்டு வரணும் ஐஸ்வர்யா நகர் கிழக்கு வீதி மெயின் வீதியில் நாலாவது வீடு ஈபி பக்கத்தில் இருக்குது இப்போ நான் கூப்பிட்டுருக்குற நம்பர் தான் என்னோட ஃபோன் நம்பர் அதுக்கு பக்கத்தில் வந்துவிட்டு எனக்கு கூப்பிட்டிங்கன்னா அந்த விண்மீன் அப்படின்ற மேடத்தோட வீட்டுக்கு நீங்கள் கொண்டு போய் இந்த பார்சலை குடுத்துடணும்